இந்த கோழி வளர்ப்பில் வந்து அந்த கோழிக்கு வந்து தண்ணியை வந்து அடிக்கடி மாற்றணும் அதே மாதிரி அந்த கோழி கழிவுகள அப்புறப்படுத்தணும் அப்போ அந்த கோழி கழிவுகள வந்து பயன்படுத்தாமையோ அந்த தண்ணியை மாற்றாமயோ இருந்தால் அந்த கோழி வந்து அந்த அந்த உணவுகளை எடுத்துக்காது இப்போ கோழி உணவு எடுத்துக்கலைனா கோழிவொடைய அந்த வெயிட் வந்து குறஞ்சிடும் அப்போ சுகாதாரம் இல்லாமல் அந்த கோழியா இருந்ததுன்னா அந்த கோழி இறந்துரும் அப்போ நல்ல கிலோ கேஜி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த அந்த அந்த கோழிய நல்லா பராமரிக்கணும் சுத்தமான தண்ணி வைக்கணும் அதுக்கான உணவு வைக்கணும் அதனுடைய கழிவுகள் அப்புறப்படுத்தணும் இந்த மூணு விஷயங்களையும் சரியாக பண்னோம்னாக்கா அந்த கோழி வந்து நல்ல விலைக்கு விற்கும் நல்ல லாபம் பெற முடியும் அப்போ கோழிய வந்து பராமரிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த கோழிய வந்து நல்ல கோழியா என்னாங்கிறதை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா கெ கெட்டு போன கோழிகள விற்க முடியாது மார்க்கெட்டில் அப்போ நல்ல கோழிகளா இருக்கணும்னால் அதை நல்லா பராமரிக்கணுங்கிறது தான் இதில் சொல்லப்பட வேண்டிய செய்திகள்